இரநூற்று ஐம்பத்தி ஆறு முப்பத்தியிரத்தி ஐநூற்றி ஐந்து ஒரு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரத்தி நானூற்றி ஆறு ஐந்து லட்சத்தி அறுபவத்தேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்து இரநூற்று ஐந்து